ஹலோ அண்ணே உள்ளே வர்லாமாண்ணே அண்ணண் இதுமாரி நான் காலேஜில் படிக்கிறேன் ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் வந்து ஆன்வல் டே நடக்கப்போது அதில் வந்து ஒரு ஐம்பது டிரஸ்ஸு தைக்கணுண்ணே நான் வந்து நாளைக்கி துணி கொடுத்துருவண்ணே ஒரு ஐம்பது டிரஸ்ஸு வந்து பசங்களுக்கு தைக்கிணும் ஐம்பது நாளைக்கு கொடுத்தா என்னைக்கின கொடுப்பீங்க நீங்கள் சரின கொடுத்துர்லான் எவ்வளோண்ண வரும் குறச்சி பார்த்து போட்டுடுண்ணே ஐம்பது டிரஸ்ஸு தைக்கிறேன் என்னனே இது கூட குறைக்க மாட்டியா நம்ப எதோ பார்த்து செஞ்சுடுண்னே நான் கொடுக்குறேன் உனக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ கடயிருக்கு இவ்வளோ கட இருக்ககுல ஒன்கிட்ட வந்து கொடுக்குறன்னா என்னணே நம்பிக்கை தானேணே ஆ சரிண்ண சரிண்ண சரிண்ண எப்புண்ண என்னைக்குண்ண இது வந்து அளவு கொடுக்குலான் பசங்கயெல்லாம் நாளைக்கு புதன் கிழமண்ணே ஆ சேர்ண்ண எப்புண்ண வந்து எல்லாருக்குமே தச்சிர்லாம்ல்லண்ண முடுச்சுருவீங்கல்ல ஒன்றும் இல்லைண்ண அதுக்கு தான் இப்போ வந்து பேச்சு மாறிட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அங்கே நாங்கள் திட்டு வாங்குறமாதிரி இருக்கும் சேர்ண்ண சேர்ண்ண